ஆ ஹலோ மேம் ஆ மேம் ம் நான் வந்து சாந்தா ஸ்ட்ரீட்டில் நான் வந்து இருக்கேன் என் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் வந்து ஆறு பேர் இப்போ வந்து என்னா சொல்லி இருக்காங்கனாக்கா ரேஷன் கார்டில் வந்து பயோமெட்ரிக் எல்லோருமே வந்து அப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மெஸேஜ் வந்திருந்துச்சு மேம்

ஓகே இப்போ வந்து கொழந்தைங்க எல்லாத்தையுமே அதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து வைக்கணுமா ஆ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்கோம் இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா தனியாக போலாம்னு இருக்கோம் ஸோ வந்து நாங்கள் இன்னும் வந்து இது குடும்ப குடும்ப உறுப்பினர்லிருந்து நாங்கள் இன்னும் நீக்கலை ஆ அதை நாங்கள் நீக்கிவிட்டு நாங்கள் தனியாக ஒரு கார்டு வந்து அப்ளே பண்ணணும் ஸோ அப்ளே பண்ணதுக்கப்பறம் வந்து பயோமெட்ரிக் வச்சுக்கலாமா இல்லை இப்போது நாங்கள் கம்பல்சரி வச்சால் தான் எங்களுக்கு வந்து இந்த மந்த்துக்கான க்ராஸரீஸெலாம் வருமா ம் ஓகே

ஓ அப்படி பண்ணிக்கலாமா அப்புறம் வந்து இப்போது ஒவ் ஒவ் ஒவ்வொரு மாதமும் வரும் போதும் வந்து பார்த்திங்கனாக்கா குடும்பத்தில் சேந்த யாராச்சும் ஒரு ஆள் வந்து அவங்களோடய கை ரேகை வந்து அதாவது பயோமெட்ரிக் வந்து வச்சதுக்கு அப்புறந்தான் அந்த திங்ஸெலாம் வாங்கிட்டு போகணுமா மேம் ஆ அப்படியா சரி மேம் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு கார்டு வந்து எடுக்கிறதுக்கு என்னென்ன மேம் நான் வந்து பண்ணணும் ஆமாம் இருக்குது அதே அட்ரெஸ் தான் எ நாங்கள் மாடியில் வந்து எங்களுக்கு தனியாக வீ வீடு வந்து இது பண்ணியாச்சு அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஏன் ஹஸ்பண்ட் எ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டு கார்டில் இருக்காங்க நான் வந்து என்னோடய வீட்டு கா கார்டில் நான் தனியாக இருக்கேன் இப்போ பார்த்திங்கனா நான் ப்ரெக்னென்டாக இருக்கேன் ஸோ வந்து நாங்கள் தனியாக அப்படியே மாடியோடு நாங்கள் இப்போ போயிடலாம் குடி போயிடலாம் தனிக் குடித்தனம் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதனால மொதலில் அவங்க வீட்லேருந்தும் என் வீட்லேருந்தும் ஃபர்ஸ்ட் அவங்க பேரை வந்து நீக்கணுமாமே அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியிலை அதுக்கப்புறம் வந்து நீக்கினதுக்கு அப்புறம் வந்து எந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது என்னென்ன பண்ணணும் அப்படின்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க

ம் எங்கே மேம் ஆ ஆமாம் இசேவை மையம் ஆ ஓகே ஆமாம் ஆமாம் ஆ ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே ஆ ஓகே இப்போ வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை நீக்கிவிட்டு எங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரே குடும்ப அட்டையில் வந்து போட்டு வர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்

ம் ஓகே ஓ நம்பர் இருக்கும் அந்த ஓடிபி கொடுத்து நீக்கிகிலாங்கிறீங்களா ம் ஓகே ஓகே மேம் ஓகே ஆ ஓகே ம் ஓகே ஓகே ஓகே இப்போது வந்து ஆனால் வந்து தனியா ரேஷன் கார்டு வைக்கறதுக்கு வந்து பாத்திங்கனாக்க இபி வந்து தனியாக காட்டணுங்கிறாங்களே அப்படியா மேம் ஆ இபி வந்து தனி இப்போ வந்து இபி நாங்கள் மேலே வந்து ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரே இபி தான் அதை நாங்கள் வந்து தனியாகலாம் இது பண்ணலை பாதி பாதி வந்து காசு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் இப்போ இபி வந்து நாங்கள் கம்பல்சரி வந்து தனியாக நாங்கள் வந்து குடும்ப அட்டை எடுக்கணும் அப்படினாக்கா நாங்கள் கம்பல்சரி அங்கே இபி தனியாக வச்சாகணுமா ம் ம்

பிரச்சனை கிடையாதுல ஏன்னா கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நீங்கள் இபி தனியாக காட்டினாதான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மேம் கேட்டேன்

ஓகே மேம் அப்போ நான் வந்து என்னோடய நேமை நான் இன்றைக்கே நான் வந்து ஏன் நேமையும் ஹஸ்பண்ட் நேமையும் வந்து அவங்க எங்களோடய இதுலேருந்து நாங்கள் எடுத்துவிட்டு நான் வந்து என்னோடய ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன் எனக்கு தனி கார்டு எனக்கு வந்து அப்ளே பண்ணி கொடுத்துருங்க மேம் ஓ ஓ ம் ஓகே மேம் தேங்க்யூ